தமிழ் மொழி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம தேசப்பற்று தான் அது தமிழ் மொழிங்க இன்றைய அது வளர்ந்துட்டு வருதுன்னா நம்ம கொழந்தைங்க அதாவது ஸ்கூலில் பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்கூல்னா ஒரு மாதிரி இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்னா ஒரு மாதிரிங்கிற மாதிரி வளர்ந்துள்ளதுங்க இந்த தமிழ்நாட்டில் பொறுத்து பார்த்திங்கன்னா எல்லா கொழந்தைகளுமே வந்து தமிழ் கண்டிப்பாக கற்றுக்கணுங்க நம்ம தமிழ் பேசுகிறோம் இல்லைங்களா அதனால் நம்ம தமிழரா வந்து நம்ம ஒரு தேசப்பற்றுக்கு வந்து நம்ம காலப்போக்கில் வந்து அது இன்னும் மேலே மேலே கொழந்தைகளுக்கு நம்ம தமிழ்ப்பற்று சொல்லி கொடுக்கணுங்க எப்படி வளருதுன்னா நம்ம நார்மலாக பேசுகிறோம் பாருங்களேன் அதே தான் தமிழ் வேறு எதுவும் கிடையாது இதில் கொழந்தைகள் ஸ்கூலுக்கு போனாலுமே இங்கிலீஷ் மீடியம் இருக்குது பட் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா ஆனால் வந்து தமிழ் பற்று வந்து இப்போ கவர்மெண்ட் மூலிமாவே தமிழ் கல்வி கற்றுக் கொடுக்க சொல்கிற மாதிரி தான் அரசாங்கத்தில் சொல்லியிருக்காங்க அதனால வந்துங்க ஸ்கூலில் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்தில் வந்து தமிழ் கட்டாயமாக தமிழ் கொழந்தைகள் பேசணும் கட்டாயமாக தமிழ் பற்றி எல்லா கொழந்தைகளும் தெரிஞ்சுக்கணும் நம்மளோடய தேசப்பற்று வந்து விட்டுக் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இப்போ மேலும் மேலும் எல்லா தாய்மார்களாக இருந்தாலும் சரி நம்ம கொழந்தைகளுக்கு வந்து தமிழ் தேசப்பற்றை நம்ம சொல்லி கொடுக்கணுங்க அதுதான் நம்மளோடய தமிழ் வளர்ச்சிக்கானது